சுகாதாரத்தை மேம்படுத்தணும் பார்த்தா சாலையோரம் குப்பைத்தொட்டி ஒழுக்கமா இல்லைங்க அப்புறம் பார்த்தா அது ஒரு ஓட்டையாக இருக்குது குப்பை சரியாக கொட்ட முடிகிறது இல்லை அதிலருந்துமே நமக்கு சுகாதாரம் கிடைக்காது அதை கொஞ்சம் மாற்றணும் அது போக நாய்கள் தொல்லை ஜாஸ்த்தியாகி போச்சு இரவு நேரத்தில் குழந்தைங்க தைரியமாக ரோட்டில் நடக்கிறதுக்கு முடிகிறது இல்லை கடி நாய் கடிக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்சன் போட வேண்டியது இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சினை எல்லாம் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்ட்ரீட் லைட்டும் அங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் பக்கமாக போட்டால் பாரவா இல்லை நைட்டு கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் சவுகரியமா இருக்கும் வேலைக்கு போயிட்டு இப்போ பொம்பளைங்கள் எல்லாம் வர்றாங்க பாவம் அவர்களுக்கும் ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும் மத்தப்படி இப்போ நம்ம ஊரில் ஆற்றுக்கு போகிற வழிலேயும்மு கொஞ்சம் சுகாதாரம் இல்லாமல் தான் இருக்குது அதுக்கு ஏதோ இந்த கொஞ்சம் இந்த பிளீச்சிங் பவுடரு அது இதெல்லாம் போட்டு அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கானாவது நம்ம குடிநீர் தொட்டியில் ஒரு பிளீச்சிங் பவுடரு போட்டு கழுவி கிளீன் பண்ணி நம்ம வர்ற ஆற்று தண்ணியை கொஞ்சம் சுகாதாரமாக சுத்திகரிப்பு பண்ணி பஞ்சாயத்து போடில் இருந்து வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னால் மழை காலத்தில் ஆற்று தண்ணி கலக்காகவும் வருது மலையிலருந்து இப்போது பவானி ஆற்று தண்ணி தான் நம்ம குடிக்கிறோம் அந்த தண்ணி சில டைமில் பார்த்தீங்கன்னா கலக்கு தண்ணியாக வரும் போது நமக்கு அது வந்து தண்ணி குடிக்கும் போது சளி இருமல் காய்ச்சலு குழந்தைகளுக்கு கொஞ்சம் எல்லா பெரியவர்களும் வயதானவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாத்தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சிறுமுகை பஞ்சாயத்தை ஆலாங்கொம்பு பஞ்சாயத்துலேயும் நமக்கு இந்த மாத்திர மருந்தெல்லாம் கொஞ்சம் பக்கமாக கிடைக்கிற மாரி வயதானவங்களுக்கோ குழந்தைங்களுக்கு இந்த பால்வாடி ஸ்கூல்லேயே கொடுக்குற மாதிரியே ஏதோ பார்த்து பண்ணினா இந்த மாற்றம் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாங்க